நெல் பயிர் காய்கறிகள் எல்லாமே உ உண்டாகிறது கிராமந்தான் அதனால கரண்ட்டு ரொம்ப யூஸாகும் முதலல்லாம் பார்த்திங்கனா மோட்ரு வச்சு இப்போலாம் தட்டின ஒடன்னே தண்ணி வருது அப்போலாம் சுத்திவிட்டு ரொம்ப நாள் தண்ணி ஊற்றி அது போட்டாதான் அந்த தண்ணி வரும் இப்போ பட்டன் சிஸ்டம்படி தண்ணி வருது அதனால விவசாயம் வந்து பண்ணி நல்லபடியாக ஆள் இல்லை ஆள் இல்லாமையே கரண்ட்டு மூலயமாவே இப்போ மிஷின் வந்துடுச்சி கெரண்ட்டிலயே எல்லாமே கரண்ட்டு மூலயமாதான் பண்ணிக்கிட்டிருக்காங்க அதனால கரண்ட்டு வந்து நிறையாவும் ஆகும் கொஞ்சமாகவும் ஆகும் அதை வச்சு அதில் பயிர் பண்ணி அதுக்கு தானிய பொருள்லாம் நல்லபடியாக நெல் சோளம் கம்பு கெவுரு எல்லாமே விவசாயத்து வழியாதான் வருது இன்னைக்கி கரண்ட்டு இல்லாட்டினாக்கா அங்கே எப்படி தண்ணி வரும் தண்ணி வராது வானம் பார்த்த பூமியாக இருந்தால் அது வளர்றபடி வளரும் இது கரண்ட்டு முக்கியமாககரண்ட்டு தேவைப்படும் தண்ணி இல்லாமல் எதுவுமே கிடையாது தண்ணிதான் யூஸாகவும் அது கொஞ்சமாகவும் சேகரிச்சிப்பாங்கள் மழை வந்தால் அதையும் சேகரிச்சிக்குவாங்க இப்படி எல்லாம் உண்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வர வீட்டுக்கு கரண்ட்டுனாக்கா நமக்கு மிக்சி கெரைண்டரு எல்லாத்துக்குமே கரண்ட்டு மோட்டருக்கு கரண்ட்டு எல்லாம் கரண்ட்டு இல்லாமல் எதுவுமே செய்யமுடியாது அந்த காலத்தில் வந்து கரண்ட்டே இல்லாமல் விவசாயம் பண்ணியிருக்காங்க வாழ்ந்துருக்காங்க விளக்க வச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க சீமெண்ணெய் விளக்குல வாழ்ந்துருக்காங்க விளக்கே இல்லாமல் இருந்திருக்காங்க இப்பெலாம் அது இல்லாமல் இருக்கவே முடியாது இப்புடிலாம் காலகட்டங்கள் வந்துடுச்சு விவசாயம்னால் கரண்ட்டு வேணும் இப்போ உள்ள காலகட்டம் அது அந்த தண்ணியை வந்து மோட்ரு வச்சு இந்த பட்டன் மூலயமா தண்ணி போனால்தான் அந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லாட்டி பண்ணமுடியாது வானம் பார்த்த பூமினால் அது மழை பேஞ்சாத்தான் விவசாயம் பண்ணுவாங்க இல்லாட்டி பண்ணமுடியாது ரெண்டுமே தேவைப்படும் வானம் பார்த்த பூமியும் வேணும் கரண்ட்டும் வேணும் கரண்ட்டு இல்லாட்டி எதுவுமே செய்யமுடியாது அதுதான் உண்மை